விழாக்கள் அப்படின்னு எடுத்துகிட்டாவே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோடு நாம் வந்து ஒவ்வொரு விழாவும் அங்கே கொண்டாடுறோம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் ஈஸ்டர் கொண்டாடுறோம் தீபாவளி கொண்டாடுறோம் பொங்கல் கொண்டாடுறோம் இந்த மாதிரி வரிசையாக விழாக்கள் நமக்கு இருக்குது இப்போ கிறிஸ்மஸ்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அன்னைக்கு நாங்களெல்லாம் வந்து மிட் நைட் மாஸ் நள்ளிரவு திருப்பலி அன்னைக்கு எல்லாேரும் வீட்டில் வந்து பெரிய கோலோலெல்லாம் போட்டுவிட்டு புது ட்ரெஸ் எடுத்து வெச்சுருப்போம் புது ட்ரெஸ் எடுத்து போட்டுவிட்டு கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட அன்னைக்கு இயேசு வந்து பிறக்கிறார் அப்போது நமக்கெல்லாம் வந்து பேர்த் டே அப்படின்னா அவரு நம்ம நம்ம பேர்த் டேவை எவ்வளோ மகிழ்ச்சியாக நம்ம வந்து கொண்டாடுவோம் இந்த மாரி இது வந்து இயேசு பிறந்தநாள் அது தான் நம்ம கிறிஸ்மஸ்ஸாக கொண்டாடுறோம் இப்போ டிசம்பர் டொண்ட்டி ஃபிஃப்த்து ரொம்ப ஒரு அவருடைய பிறப்பு விழாவை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப கோலாகலமாக வந்து இந்த பகுதியில் நாங்கள் கொண்டாடுவோம் நம்ம எல்லாேரும் கோயிலுக்கு போய்விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கேக் கொடுப்போம் அதுதான் ரொம்ப பே சிறப்பான ஒரு விஷயம் கிறிஸ்மஸ் கேக் எல்லாம் கட் பண்ணி சர்ச்சுலேயே எல்லாேருமே ஃபுல்லாக பெரிய கேக் வாங்கி கட் பண்ணி எல்லாேருக்கும் கேக் கொடுத்துட்டு எல்லாேரும் அங்கேயே கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தேநீர் குடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் அது ஒரு வந்து ஒரு முக்கியமான ஒரு விழா அப்புறம் ஈஸ்டர் அது வந்து இயேசு உயிர்ப்பு ஒரு உயிர்த்து வந்து இந்த நாற்பது நாள் நாங்கள் விரதம் இருப்போம் விரதம் இருந்துவிட்டு நாற்பது நாள் எதுவுமே நாங்கள் காலையில் சாப்பிட மாட்டோம் இடையிலல்லாம் சாப்பிடாம கூட சில பேர் நாள் முழுக்க சாப்பிடாம நைட்டு மட்டும் சாப்பிடுவாங்க அது மாதிரிலாம் விரதம் இருந்து ஒரு நம்ம வாழ்க்கையை ஒரு தடவ திருப்பி பார்த்து நம்ம என்னென்னன்னால் கடவுள்கிட்ட வந்து எப்படி எப்படிலாம் பேசணும் நம்ம என்னென்னலாம் தப்பெல்லாம் பண்ணிணோம் அப்படின்னு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் அவரோட உயிர்ப்பு விழாவை கொண்டாடும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த தவ காலம் முடிஞ்சுட்டு இயேசுனுடைய உயிர்ப்பை வந்து கொண்டாடுவோம் அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விழாவாக இந்த பகுதியில் வந்து கொண்டாடுறோம் நாற்பது நாள் விரதம் இருக்கும்போது நம்ம எல்லாேருக்கும் ஏழைகளுக்கு உணவளிக்கிறது அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது நாம் விருப்பப்பட்ட விஷயங்கள வந்து நம்ம செய்யாமல் அந்த நாற்பது நாளிருப்போம் ஒரு இப்போது தலையில் பூ வைக்காமல் இருப்போம் சில பேர் பொட்டு கூட வைக்காமல் இருப்பாங்க சில பேர் சாப்பிடாம இருப்பாங்க காலையில் சாப்பிடாம இருக்கிற அந்த இதை வந்து எடுத்து ஏழைகளுக்கு செய்கிறது அப்புறம் சில பேர் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம இருக்கிறது இந்த மாரி நிறைய தவம் முயற்சிகளை மேற்கொண்டு கடவுள்கிட்ட நாம் மனதை கொண்டு போகிறதுக்கான ஒரு விழாவாக அந்த விழா இயேசு வந்து இயேசு உயிர்த்து எழுகிறது அந்த உயிர்ப்பை வந்து கொண்டாந்து வந்து இறந்து அடக்கம் செய்யப்படுறாரு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து ஒரே ஒரு இந்த உலகத்தில் உயிர்த்தெழுந்தவரு யாருன்னு கேட்டால் ஜீசஸ் தான் அவருடைய விழா வந்து ஈஸ்டராக வந்து நாங்கள் இந்த பகுதியில் நல்லா கொண்டாடுவோம் தீபாவளி தீபாவளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் புது புத்தாடை வெடிகள் மத்தாப்புகளோடு எல்லா ஊர்லேயும் கொண்டாடுறோம் இந்த பக்கம் எங்கள் ஏரியாலெல்லாம் வந்து அது வந்து மாணவர்களோடு சேர்ந்து ஸ்கூலில் கூட ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் விழா கொண்டாடுவாங்க அந்த தீபாவளியை நம்ம எப்படிலாம் கொண்டாடணும் வெடியெல்லாம் வெடிக்கும்போது கவனமாக கொண்டாடணும் அப்படின்னு மாணவர்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு விழாவாக காலையில் எழுந்துருச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புத்தாடைகளெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸெல்லாம் எல்லாேருக்கும் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படி ஒரு கொண்டாடுவோம் அது மாதிரி ஒரு சின்ன சின்ன பண்டிகைகள் கூட இங்கே ரொம்ப அழகாக வந்து கொண்டாடுறோம் அடுத்தது இங்கே வந்து ஒரு பெரிய சர்ச் இருக்குது அதில் வந்து ஆண்டு திருவிழா ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் முடிஞ்சு முப்பதாம் நாள் வந்து நாங்கள் கொண்டாடுவோம் அதில் பார்த்தீங்கன்னா மூணு நாட்கள் மூணு நாளும் தேர் ஓடும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து மூணு சப்பரம் வரும் அடுத்த நாள் அஞ்சு சப்பரம் வரும் அடுத்த நாள் ஏழு தேர் பெரிய தேர் வரும் அதோடு சேர்த்து ஏழு அந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கே ஒரு சர்ச் இருக்குது அதில் வந்து விழா கொண்டாடுவோம் அந்த மூணு நாளும் வந்து எங்கெங்கலாம் இருக்கிற இந்த ஊரில் பிறந்தவுங்க எல்லாம் அன்னைக்கு வந்துடுவாங்க ஊருக்கு வந்துடுவாங்க ஒவ்வொரு வீட்லேயும் அந்த தேர் நின்று நின்று போகும் விடிஞ்சு காலையில் தான் வந்து நிற்கும் நைட்டு முழுக்க தேர் இழுப்பாங்க எங்கள் ஊரில் இருக்கவங்கள்லாம் அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த எப்போடா அந்த திருவிழா வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக நாங்களெலாம் எதிர்பார்த்துட்ருப்போம் அந்த மூணு நாளைக்கு மூணு புது ட்ரெஸ் எடுத்து வெச்சுருப்போம் பத்து நாள் நவ நாள் கொண்டாடிவிட்டு அதுக்கப்புறம் இந்த திருவிழா எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாளில் எல்லாம் கறி மீன் முட்டை எல்லாேர் வீட்லேயும் ஒரே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும் எல்லாம் சாப்பிட்டுட்டு சாய்ந்திரம் பூஜை நடக்கும் அப்புறம் நை நைட்டு ஃபுல்லாக தேர் இழுத்து காலையில் கொண்டு வந்து தேரை நிறுத்துவாங்க அது ஒரு பெரிய ஒரு கோலாகலமான கொண்டாட்டம் இந்த பகுதியில் அது அந்த விழாவை வந்து பார்க்கறப்ப ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் எங்கெங்கலாம் பிறந்தவுங்க எல்லாேரும் இங்கே வருவாங்க அந்த அடைக்கல மாதா சர்ச்சுன்னு பேர் அந்த மாதாவை பார்க்கறதுக்காக இந்த ஊரில் பிறந்த அவ்வளோ பேரும் அன்னைக்கு இங்கே இந்த ஊரில் கூடி இருப்பாங்க இந்த விழா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பராக நல்லாயிருக்கும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் அப்புறம் இந்த பகுதியில் வந்து விவசாயங்றதுனால பொங்கல் விழா சமத்துவப் பொங்கலாக கொண்டாடுவோம் எல்லார் வீட்லேயும் பொங்கல் வைப்போம் ஸ்கூல்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்க்கு ஆசிரியர் எல்லாம் சேர்ந்து நாங்களெல்லாம் என்ன பண்ணுவோம் எல்லா பொருளும் வாங்கி ப அடுப்பு வெச்சு நாங்களே எல்லாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி அங்கே லேடீஸ் டீச்சர்ஸெல்லாம் எல்லா கட் பண்ணி இந்த தேங்காயெல்லாம் துருவி கொடுப்போம் எல்லாமே அது பண்ணி கொடுப்போம் ஜென்ஸ் ஸ்டாஃப்பெல்லாம் சேர்ந்து எல்லாேருமே அந்த பொங்கலை வைச்சு அதுக்கப்புறம் ஃபாதரெல்லாம் வந்து கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் ப்ளஸ் பண்ணிவிட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் அன்னைக்கு நாங்களே சாப்பாடெல்லாம் போட்டுவிட்டு அவங்களோட உட்காந்து நாங்களும் சாப்பிடுவோம் ஒரு சமத்துவப் பொங்கலாக கொண்டாடுறது வந்து ரொம்ப நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா விழாக்களுமே ஒரு அர்த்தம் உள்ளதாக இங்கே வந்து நாம் கொண்டாடிகிட்ருக்கோம் அது இந்துக்கள் பண்டிகையாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்தவங்க பண்டிகையாக இருக்கலாம் முஸ்லீம்ஸ்களோடய பண்டிகைளாக இருக்க ரம்ஜான் எல்லாமே இங்கே கொண்டாடுறாங்க ரொம்ப வந்து எல்லா மதத்தையும் எல்லாம் எல்லாம் இந்த மதம் அந்த மதமெல்லாம் கிடையாது எல்லா மதங்களும் சேர்ந்து எல்லா பண்டிகைகளையும் சேர்ந்தே நாங்கள் கொண்டாடுவோம் அது மாதிரி ஒவ்வொரு அந்தந்த விழாக்கள் வரும்போது அந்தந்த இந்த இடத்துல அந்தந்த மாணவர்கள் எல்லாேருமே சிறப்பான என்னென்ன அவங்க வீட்டில் செய்வாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க மற்றவுங்களும் சேர்த்து அவங்களோட சேர்ந்து இந்த நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு எல்லா விழாக்களுமே எல்லாேரோடலையும் சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு இடமாக இந்த சமத்துவமாக எல்லா விழாவையும் நாங்கள் கொண்டாடுவோம் அது இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவங்களாக இருக்கட்டும் எல்லா விழாக்களும் ஒரு ஒரு ஒருவரோடய இனிப்புகளையும் மற்ற உணவுப் பொருட்களையும் பகிர்ந்துக்கொண்டு சிறப்பாக நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறத்துக்கு வந்து இந்த விழாக்களெல்லாம் ரொம்ப வழிவகுக்குது அது மாதிரி பண்டிகை நாட்களில் வந்து நாம் எல்லாேரும் உறவுகளெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கறோம் எல்லாேரும் நம்ம சேர்ந்து நம்ம இது பண்ணக்கூடிய ஒரு நாட்கள் எல்லாேரும் ஒருத்தரு ஒருத்தர் பார்த்துக்கறத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பலவிதமான பதார்த்தங்களை சாப்பிட்றத்துக்கான ஒரு வாய்ப்பு புது புது ட்ரெஸ் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதனால் விழாக்கள் என்றாலே மகிழ்ச்சி கொண்டாட்டம் அதனால் எப்போதுமே இதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணமாக எப்போதுமே இருக்கும்